ஆமாம் சொல்லுங்கள் ஆ மத்தி மீன் இருக்கு எங்கள் எங்கள் கடையில் எங்கள் கடையில் மீன் வந்து சங்கரா மீன் ஐல அப்புறம் மத்தி கானாங்கத்தை நண்டு இருக்கு இறா இருக்கு எல்லாம் இருக்கு நீங்கள் ஒரே மீனே வாங்கறது ஆ அதெல்லாம் ஒரு கிலோ நூற்றி எண்பதுரூபா இருக்கு சைஸ் பொறுத்து ஒரு கிலோ சின்ன அந்த இதுல அந்த சைஸ்ல கொஞ்சம் சின்னதுன்னா என்ன சொல்லுறது ஆமாங்க ஆமாங்க சிஸ்டர் ஆமாம் எங்கள் கடையில் வந்து கடையில் வந்து இல்லை ரெண்டு கிலோவுக்கு மேலே வாங்குனா தான் எங்கள் எங்கள் கடையில் ஆஃபரு டிஸ்கவுண்ட் எல்லாம் ஆமாம் இது மாதிரி அரை கிலோ ஒரு கிலோ எல்லாம் வாங்குனா கிடையாது ரெண்டு கிலோ வாங்கணும் ஆஃபர் உண்டு ஒரு ஒரு பா டப்பாவில் உங்களுக்கு மீன் குழம்பு ஃப்ரீ ஆ ஆ மீன் மசாலா இருக்கு எல்லாமே இருக்கு எங்கள் கடை எங்கள் கடையில் வந்து மீன் வாங்கறவங்களுக்கு குழம்பு இந்த மாதிரி மசாலா எல்லாம் நாங்களே இலவசமாக தரோம் ஆமாம் ஆமாம் அது தான் எங்க கடையோட ஆஃபர் ஆ ஆமாம்ங்க சிஸ்டர் இந்த மாதிரி நண் நண்டு கூடும் வாங்கிக்கலாம் எப்போ பார்த்தாலும் மீனே செய்யிறதை நண்டு இந்த மாதிரிலாம் விற்கிது நண்டு வாங்கி சாப்பிடுங்க பிரான் ஆமாங்க பிரான் எல்லாம் வாங்கிகிட்டு போங்க எங்க கடையில் நல்லா இருக்கும் பிரான் கடலில் இருந்து தான் வருதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்கள் மீன் எப்பையுமே ஆமாம் ஏ என் க எங்க கடையில் எங்க கடையில் வந்துவிட்டு மீனும் விற்கிறோம் ம் இந்த மாதிரி ஆமாங்க நண்டு ஆமாம் இல்லை நெஞ்சு எரிச்சலும் ரொம்ப காரம் இல்லை மீடியமான காரோம்தான் போட்டு நாங்கள் நல்லா தான் செய்வோம் வீட்டுக்கு வேணுன்னாலும் மீன் எல்லாம் டெலிவரி பண்ணுறோம் டே ஜூ சூப்பு வந்து ஒரு ஒரு ஒர் பவுலில் வந்து இங்கேயே குடிக்கிற மாதிரினா ஐம்பதுருபா நாங்கள் டெலிவரி பண்ணுறமேரினா நூறுரூபா ஆயிடும் ம ஆமாங்க டெலிவரி வீட்டுக்கே வந்து உங்கள் ஃபிஷ்ஷும் நீங்கள் உங்கள் டோர் டெலிவரியெல்லாம் கொடுத்துட்டிங்னா நாங்கள் வந்து வீட்லையே வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷு எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணுறோம் ஆ சொல்லுங்கள் ம் மாடு

ஆ சரி வீட்டு நம்பரு டோர் நம்பர்ஸு ஆ ஆ சரி ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ம்

ஆ சொல்லுங்கள் ஆ ஆ சரி ஆ சரிங்க ஆமாம் ச ஆமாம் சார்ஜர் தான் ஆ சரிங்க சிஸ்டர் ஆ அதுக் அதுக்கு தான் சிஸ்டர் டோர் டெலிவரி வந்து எங்கள் எங்கள் கம்பு இதுல இருந்து வரதுக்கு நூற்றி ஐம்பதுருபா டெலிவெரி மட்டும் ஆ ஆ சரி